இப்போ ட்ரெயின் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து நம்ம வீடு மாதிரியே தான் ட்ரெயின்னு எல்லா வசதியுமே ட்ரெயினில் இருக்குது நம்ம படுக்கலாம் தூங்கலாம் அப்புறம் உட்காந்துட்டு போகலாம் புக்ஸ் படிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் வீடு மாதிரியே தான் ட்ரெயின்னு நம்ம ஏறி உட்காந்தோன்னா நம்ம எங்கே போய் இறங்குறமோ காலையில் அங்கே போயிட்டு இறங்கலாம் பார்த்திங்கன்னா இதுலேயே பர்த்து இருக்குது ஹப் இருக்குது உட்காந்து போகிறதும் இருக்குது ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நம்ம தேவை என்ன சாப்பாடு தேவைன்றது நம்ம ஆர்டர் பண்ணிணவே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இப்போல்லாம் நம்ம என்ன சாப்பாடு வெரைட்டி வேணுன்றதையும் மற்றபடி எல்லா வசதியுமே இருக்குது பாத்ரூம் வசதிலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது அதுலேயும் நம்ம இருக்கிறவங்களுக்கு ஏற்றமாதிரியும் இருக்குது நடுத்தர வ இருக்கிறவங்களுக்கும் இருக்குது கொஞ்சம் ஹை க்ளாஸில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது ட்ரெயின்னு ட்ரெயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இப்போ வந்து எல்லா வசதியும் இருக்குது ட்ரெயினில் ம ஜாலியாகவும் இருக்குது பய பயணிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது